இது ராயல் உணவகம் தானே எனது நண்பர்கள் மற்றும் இணை எனது மொபைலில் உள்ள இணையதளத்தின் வாயிலாக இந்த உணவகத்தை நான் தேடி வந்துள்ளேன் எனக்கு மிகவும் பிடித்தமான இத்தாலியன் ஸ்பெகட்டி மெக்சிகன் டேக்கோஸ் மற்றும் பெரிட்டோஸ் சீன உணவில் மிகவும் பிரசித்தியான செஸ்வான் நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸ் மஞ்சூரியன் இந்தியன் உணவுகள் எனக்கு மிகவும் அலாதியானது அதிலும் குறிப்பாக ஹைத்ராபாத் பிரியாணி முதலிய உணவுகள் உங்கள் உணவகத்தில் கிடைக்குமா அதை நான் உண் உண்ண ஆவலாக வந்துள்ளேன் இது ஆவுடையார் கோவிலில் உள்ள ராயல் உணவகம் தானே எனக்கு பிடித்த உணவுகளை நான் ஆடர் செய்துள்ளேன் அதை கூடுமானவரையில் எனது இருக்கைக்கு வருமாறு செய்து கொடுங்கள்